கிராமப்புறங்கள் உள்ளூர் விவசாயிகளுக்கு ஆதரிக்கப்பட்ட நிறுவனம் ஆக நிறுவனம்னால் உழவர் சந்தை உழவர் சந்தையில் தான் அவர்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்ற கூலி கிடைக்குது அவர்களே அவங்க விவசாயத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அவர்களுக்கு தேவையான அவர்களுக்குனு ஒரு விலை நியமனம் பண்ணி அந்த விலை அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க விற்கலாம் அதில் அவர்களுக்கு லாபம் கிடைக்கிது மற்றது இல்லை அந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லது கிடைக்கிதுன்னா நல்ல இதாகுதுன்னால் கிராமங்களில் உள்ள சந்தை தான் சந்தையிலையே வியாபாரம் பண்ணுறதுனா அவர்களுக்கு நல்ல லாபம்